நா சிறு வயசுலயே எங்கள் அம்மா செத்து போய்ட்டுது எங்கள் அப்பா தனியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் அப்பா தனியாக போய் குடித்தனம் போயிடுச்சி நான் படித்தேன் எட்டாவது வரைக்கும் படித்தேன் படிச்சுட்டு அப்பறம் வீட்டில் ரொம்ப கஷ்டமாகி போச்சு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு ஏபிடி பார்ஸலில் போய் கைவண்டி இழுத்தேன் அங்கே வந்து ஒரு இருபது வருஷமா கைவண்டி இழுத்து அங்கே அப்பறம் கைவண்டி இழுத்து நானே திருமணத்துக்கு பணம் சேத்து வச்சு வாடிபட்டியில் தான் பொண்ணு முடித்தேன் அந்த பொண்ணு முடித்த நேரத்தில் நான் அவங்க ரொம்ப கஷ்டம் அவங்க பார்த்தா அங்கே வந்து அங்கேருந்து வந்து நான் எங்கள் மாமியார் வீட்லயே அங்கேயே ஒரு அஞ்சாறு வருஷமா குடி இருந்தேன் குடி இருந்துவிட்டு வந்து இங்கே வந்து வீடு இல்லை எனக்கு வீடு இல்லை நான் ரோட்டில் கிணத்து மேட்டில் தான் படுத்திருந்தேன் அங்கே படுத்து இருந்துவிட்டு அப்பறம் திரும்பி ஒரு நிலம் வாங்கினேன் அது பொண்டாட்டியோட தோடு கொலுசு அடமானம் வெச்சு அந்த தோடு அடமானம் வெச்சு வாழ்றதுக்கி ஒரு வீட்டு நிலம் வாங்கினேன் அந்த வீட்டில் வாங்கி அப்பறம் ஒரு வீடு சின்ன வீடு கட்டினேன் அந்த வீடு கட்டின பிறகு ஒரு பத்து வருஷம் கழித்து சரி நம்ம வீடுக்கு ஒழுகுதுன்னு சொல்லி ஒரு ஓடு போட்டேன் ஓடு போட்ட பிறகு நான் கைவண்டி இழுத்து இழுத்து இழுத்து இழுத்து இழுத்து பத்து இருபது வருஷமா கைவண்டி இழுத்து என்னால் முடியல அப்பறம் இந்த மேஸ்திரிங்களுக்கிட்டே வேலைக்கு கொத்து வேலைக்கு போனேன் அங்கே போன இடத்துல கட்டடத்துலேருந்து கீழே விழுந்துவிட்டேன் அந்த கட்டடத்தில் கீழே விழுந்து இடுப்பு போய்டுச்சி எனக்கு நான் இப்போ பத்து வருஷமா வீட்டில் தான் இருக்கிறேன் எங்கேயும் போகல அப்பறம் திரும்பி ஒரு மாதிரியா நல்லா இருந்துதுன்னு சொல்லி யாவாரத்துக்கு சைக்கிள்லேயே கொஞ்சம் யாவாரத்துக்கு போனேன் இந்த கொய்யா பழம் மாம்பழம் பலாப்பழம் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் விற்று கொஞ்சம் சம்பாதிச்சி பையனுக்கு கல்யாணம் பண்ணேன் பையனுக்கு கல்யாணம் பண்ண பெறகு அவனுக்கு இதில் காவலுவானியில் தான் கல்யாணம் செஞ்சேன் அவனுக்கும் இப்போது கொழந்தை பையன் ஒன்று பொண்ணு ஒன்று அவங்க தனியாக குடி தனியாக இருக்காங்க நான் ஏதோ என்னால் முடிஞ்சளவு பொம்பளை வந்து எட்டையன் கோவிலுக்கு தான் வீடு வாசல் கூட்ட போகுது நான் வீட்ல எதுவும் இப்போ இருந்து என்னால் நடக்க முடியல கை குச்சி வச்சுக்கிட்டு தான் நடக்கிறேன் மெல்ல அப்படியே

குச்சி வச்சு தான் நடக்கிறேன் என்னால் முடிஞ்சளவு நானும் ஏதோ வீட்ல இருந்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு நான் எட்டையன் கோவிலு இப்போ போய் அங்கே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் போய் ஊர் இப்போ ஜனங்களுக்கிட்டே வாரவங்களுக்கிட்டலாம் காசு வாங்கினேன் காசு வாங்கி ஏதோ பத்து அஞ்சு மிச்சம் இருந்து எனக்கு செலவுக்கு டீ கடைக்கு வெத்தலை பாக்கு இது வாங்கிக்கிவேன் இப்போ அதில் அறுதி இல்லை கோவிலுக்கு போக வேண்டாம்ன்ட்டாங்க இப்போ பிள்ளைங்கள் நானோ வீட்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லி என் பிள்ளோடு என் பிள்ளை வந்து அங்கே கோயம்புத்தூர்ல கொடுத்துருக்குறோம் அங்கே வந்தால் ஆறு மாதம் ஒரு தடவை ஒரு வருஷம் ஒரு தடவை ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு போவாங்க அது வெச்சுட்டு இது ஆறு மாதமா வெத்தலை பாக்கு இது டீக்கு அது வாங்கிக்கிவேன் அது முடிஞ்ச பிறகு பயல் ஏதோ மாத்திர செலவுக்கு மாத்திரைக்கி எனக்கு வந்து மாதம் முந்நூறு நானூறுரூவா வருதுங்க அந்த மோடி அனுப்புறாங்க ஒரு ரெண்டாயிரூவா ஆறு மாதம் ஒரு தடவை ரெண்டாயிரூவா அனுப்புறாங்க அது வெச்சே இந்த மாத்திர வாங்கிக்கிவேங்க அது மாத்திர வாங்கின பிறகு இப்ப பத்தலேன்னா நம்ம பையன்கிட்ட கேட்பேன் பையன் வந்து ஏதோ மாத்திர வாங்கி கொடுப்பாங்க அது வாங்கி தின்னுவிட்டு அப்பறம் திரும்பி பிள்ளை பிள்ளை வீடு வந்தால் அவங்க பிள்ளை வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு போகும் அது வெச்சுட்டு திரும்ப மாத்திரைக்கி பத்தலேன்னா இப்போ பையனை கேட்டால் இப்போ மாதம் மாதம் உனக்கு நாங்கள் எங்கேயிருந்து காசு இருக்குது அப்படின்பாங்கோ அவன் ரெண்டு மாதம் ஒரு தடவை காசு ஏதோ மாத்திர வாங்கிகிட்டு வந்து தருவான் அது பத்தலேன்னா இப்போ பிள்ளைங்கள் ஏன் நீ நான் மாத்திர வாங்கி தரேன்ப்பா நீ கவலைப்படாத அழுவாதே அப்படின்னு சொல்லி அங்கிருந்தே கொண்டாந்து அனுப்புவோம் பில்லு அனுப்புவாங்க அனுப்புனதும் நோன்பிக்கி நேற்று நோன்பிக்கி இப்போ தைப்பொங்கலுக்கு கூட வந்தாங்க வந்து வந்துவிட்டு போய்ட்டு ஒரு ஐநூறுரூவா கொடுத்தாங்க அது வெச்சுக்கிட்டுதேன் நான் காலத்தை ஓட்டுறேன் என்ன பண்ணுறது பிள்ளைங்களே இப்படி நம்ம தலையெழுத்து கட்டடத்துலேருந்து விழுந்து ரெண்டாவது மாடிலேருந்து கட்டடத்துல விழுந்து வேறாளாக இருந்தால் செத்திருப்பாங்க நான் பிழைச்சிக்கிட்டேன்